குழந்தைங்களுக்குத் தமிழ்மொழியை கற்பிப்பது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் இதில் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில் எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னால் என்னுடைய தாய்மொழி வந்து தமிழ் என்னுடைய அம்மா பேசினது தமிழ்மொழி அவங்களோடைய அம்மா பேசினது தமிழ்மொழி நாங்கள் வம்ச வம்சமாக தமிழ்மொழி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ என்னோடைய அடுத்த தலைமுறைக்கு நான் என்னுடைய மொழியை கடத்தணும் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னுடைய பிள்ளைகள் தான் என் பிள்ளைகளுக்கு நான் வந்து தமிழ்மொழிய கற்றுக் கொடுக்கறதும் அவர்களுக்கு தமிழ்மொழியில் பேர் வைக்கிறதும் நான் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக நினைக்கிறேன்

ஒரு மொழியோடய வளர்ச்சி அந்த மொழியோடய வாழ்வு எல்லாமே வந்து மக்கள் பேசுறதில் தான் இருக்குது என்னதான் வந்து நாகரீகமாக நம்ம வந்து வளர்ந்துட்டு வந்தாலும் நிறைய இடங்களுக்கு போய் வேற இடங் வேறு வேறு இடத்துல வேலை செஞ்சாலும் வெவ்வேறு மாநிலங்களில் வேலை செஞ்சாலும் நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம என்றைக்குமே விட்டுடவே கூடாது அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக செயல்படுவேன் என்றைக்குமே என்னுடைய குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து தமிழ்மொழியில் கற்று கொடுப்பேன் தமிழ்மொழியில் தமிழ் பேர் தான் நான் கண்டிப்பாக வைப்பேன் தமிழ்மொழியை வந்து வளர்க்கறதுக்கு நிறைய நிறைய நிறைய திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போதைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் முன்னெடுத்துட்டு வராங்க என்னுடைய பங்களிப்பாக நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ்மொழியில் தான் பேசுவேன் தமிழ்மொழியில் தான் வந்து என்னுடைய பேச்சு மற்றபடி வந்து என்னால் முடிஞ்ச பங்களிப்பை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அதில் ஒன்று என் குழந்தைங்களுக்கு நாங்கள் தமிழ்மொழியில் சொல்லி கொடுக்கறது தமிழ் பேர் வைக்கிறது மற்றபடி இந்த தமிழ் வருடப் பிறப்பு கொண்டாடுறது இந்த மாதிரி நான் தமிழ்ப்பற்றோடு இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு என்னென்ன வழிகளில் என்னால் வெளிப்படுத்த முடியுமோ அந்த வழிகளில் நான் என்றைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன்